என்ன இருக்குதும்மா சாப்பிட்றத்துக்கு ஓகே மேம் ஆ ஓகே மேம் ம் எந்த மாதிரி வெரைட்டி இருக்குது சொல்லிடுங்க ஓகே ஓகே எனக்கு வந்து ஜெல்லி ஃபளூடா கொடுங்க மேலே ஐஸ்க்ரீம் வந்து ரெண்டு ஸ்கூப் வச்சு கொடுங்க வெண்ணிலா ஃப்ளேவரே கொடுத்துருங்க டாப்பிங்ஸ் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுத்துருங்க பாதாம் கேஷிவ்ஸ் அந்த மாதிரி மேலே பரவாயில்லை தனியாகவே வச்சிடுங்க வேற என்ன இருக்குது சாப்புட்றதுக்கு ம் வேற எதாச்சும் ஃப்ளேவர் இருக்கா பட்டர் ஸ்காட்ச்சு ப்ளாக்பெரி அந்தமாதிரி ஏதாச்சும் ஃப்ளேவர் இருக்கா ஓகே எனக்கு வந்து ப்ளாக்பெரியில ஒன்று வேணும் அப்புறம் தனியாக இன்னோன்னு கிடைக்குமா எனக்கு ஐஸ்க்ரீம் சேன்வேஜ் தனியாக ரெண்டு ப்ளாக்பெரி எனக்கு வேணும் ஆமாம் ம் ம் வேற வேற என்ன இருக்குது ம் ஆ எவ்வளோ வரும் ப்ரைஸு ஓகே அந்த அந்த ஃபளூடா எவ்வளோ சொன்னீங்க ஆ ஓகே காம்போ சேர்த்து நூற்றி எழுவதுங்களா ம் ஓகே அப்புறம் எனக்கு ஒரு ரோஸ் ஃபளூடா வேணும்

இல்லை அவ்வளோதான் ஆ ஆ ஓகே ம் ஓகே இப்போ எவ்வளோ ஆச்சுங்க ஓகே இந்த இந்தாங்க ஓகே ஆ